மௌனிஷ் ஷாப்பா ஆ சார் எனக்கு ஒரு ஃபோன் மாடல் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும் கேட்கலாமா ஆ ஓகே சார் இப்போ இப்போ நான் வந்து என்னுடைய மொ ஓல்டு மொபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் இப்போ நான் புதுசாக மொபைல் வாங்கப்போகிறன் அதுக்கான டீட்டைல்ஸ் மட்டும் கொஞ்சம் கேட்கணும் இப்போது எனக்கு என்ன மாடல் வேணும் அப்படின்னா எனக்கு சாம்சங் மாடல் பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் தெரிஞ்சிருக்கிற வரைக்கும் எனக்கு சொல்லுங்கள்

ஓகே சார் எனக்கு வந்து சாம்சங் சாம்சங்கோட ரேட் பார்த்திங்கனா எனக்கு வந்து டொண்ட்டி ஃபைவ் அபோவ் சார் டொண்ட்டி ஃபைவ் அபோவ் பிளஸ் எனக்கு வந்து ஒரு எயிட் ஜிபி ராம் எனக்கு ஒரு எயிட் ஜிபி ராம்ல பிளஸ் எனக் எனக்கு எனக்கு அதுக்கூட என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கனா ஆ நேனோ மீட்டர் ஃபியூச் ஃபியூச்சர் அவைளபுலாக இருக்கிறா மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள்

ம் ஓகே சார் ஓகே சார் நீங்கள் வந்து சாம்சங் ஆக்டிவேட்டர்ல வந்து அபோவ் தேர்ட்டி சொல்கிறிங்க ஆக்சுவலி எனக்கு ஓப்போ பற்றி ஏதாவது நான் சொல்கிற ரேட்ல எனக்கு ஓப்போ ஏதாச்சும் கிடைக்குமா ஆ சரி ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் நான் வந்து நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் சார் தேங்க் யூ